சொல்லுங்கள்

அதுக்கு என்ன பண்ணும் இந்த குச்சி புன்னாக்கு தேங்காய் புன்னாக்கு அந்த மாதிரி தான் கொடுக்கணும் அது வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் மேம் நீங்கள் வாங்க நாங்கள் சொல்லி தரோம் ம் அது எப்படின்னா க இந்த ரேஷன் அரிசி இருக்குல்லைங்களா அதில் கொஞ்சம் நல்லா சுடுதண்ணி வச்சு அதை நல்லா வேக வச்சு அதை கொடுக்கணும் அது கொஞ்சம் உப்பல்லாம் போட்டு கொடுக்கணும் அப்புறம் இந்த குச்சு புன்னாக்கே இந்த புன்னாக்கெல்லாம் இருக்குது அது டைமுக்கு இந்த டைமெலாம் கொடுக்கணுனு சொல்லி நாங்கள் சொல்லி தர்றோம் நீங்கள் வாங்க சண்டே அது வந்து அது கொடுக்குறதுனால என்ன ஆகுனா நல்லா பால் திக்னஸ்ஸாக கிடைக்கும் ஒரு அஞ்சு லிட்டரு கறக்கிறது ஒரு ஆறு ஏழு லிட்டரு கறக்கும் ஆ அது எப்படின்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி தாங்க அவங்க அவங்களுக்கும் நல்லா இதா இருக்கணுன்னா கா காலையில் ஒரு டைம் வந்து ரெண்டு டைம் கொடுத்துட்டு மீதி வந்து நம்ம இந்த ரேஷன் அரிசியில் இந்த மாதிரி பண்ணி காலையில் ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாயிந்தரம் கொடுக்கலாம் ரெண்டு டைம் இந்த மாதிரி புன்னாக்கை மாற்றி மாற்றி கொடுக்கலாம்ங்க கொடுக்கலாங்க ஆ சரிங்க ஆ ஓகே ஓகே மேம் ஓகே